அதாவது பிடித்த நடனக் கலைஞர்கள் அப்படி யாருங்கிறதெலாம் இல்லை ஏன்னால் நானே ஒரு நடனம் ஆடுவேன் தான் எனக்கு டான்ஸுனால் ரொம்ப பிடிக்கும் நான் யாரையும் சொல்ல மாட்டேன் நான் யாரையும் பார்த்து டான்ஸ் ஆடலை அது வந்து என்னோட இதில் இருக்குது இவங்கள பார்த்து தான் நான் டான்ஸ் ஆடுறேன் அப்படின்னு இல்லை சின்ன வயசிலேருந்து விவரம் தெரிஞ்சதிலேருந்து நான் டான்ஸ் ஆடிகிட்ருக்கேன் எங்கள் வீட்டில் வந்து நான் டான்ஸ் ஆடுறதுல வந்து எனக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லை இப்போது வரைக்கும் இல்லை அதாவது சப்போர்ட் இல்லை எவ்வளோ திட்ட முடியுதோ திட்டுறாங்க ஆடாத ஆடாத ஆடாதன்னு ஆனால் அது என்ன பண்ணுறது இது தான் ரத்தத்தில் ஊறி இருக்கோ என்னமோ தெரியலை அது தான் ஆடிகிட்ருக்கேன் வீட்டில் வந்து நான் டான்ஸ் என்னோட உயிருன்னு எங்கள் அம்மாவுக்கு தெரியும் எங்கள் அப்பாவுக்கு ஒரு காலத்தில் அதாவது நான் ஆறாவது படிக்கையில் தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறமாட்டி ஆடக்கூடாதுன்னு வந்து அட்வைஸ் பண்ணிணாங்க அது எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் நானும் அப்பப்போ ஆடுவேன் எங்கள் அண்ணன் போய் எங்கள் அப்பாகிட்ட சொல்லிக் கொடுத்துருவான் இந்த மாதிரி தங்கச்சி வந்து டான்ஸ் ஆடிச்சி அப்படின்னு அப்படி சொல்லிக் கொடுத்துருவான் எங்கள் அப்பா கேட்பாங்க ஏன் இப்படி பண்ணுற நீ சொல்கிறத கேட்க மாட்டாயா அப்படின்னு கேட்பாங்க நான் வந்து பேசிக்கலி எங்கள் அப்பா சொல்வதுன்னா எது சொன்னாலும் சரி அப்படின்னு சொல்லிடுவேன் எங்கள் அப்பாக்காண்டி தான் இப்போ கூட டான்ஸ் ஆடாமல் இருக்கேன் எனக்கு டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு வருமான்னு தெரியல ரொம்ப பிடிக்கும் நான் ஆடுவேன் எல்லாேருமே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருமே சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க எனக்கு வந்து என்ன ஆசை அப்படின்னா படித்து முடிச்சுட்டு ஒரு டான்ஸ் டான்ஸ் ஆடணும் ஆடி ஒரு பேர் வாங்கணும் எங்கள் அப்பா பிடிக்காதுன்னு சொன்னாங்கள்லே அவங்களுக்கு பிடிக்க வைக்கணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அது பண்ணணும் அப்படின்னு ஆசை அது எல்லாத்துக்குமே என்ன தேவை பணம் தேவை இல்லையா அதுக்காண்டி தான் இங்கே வந்து படிச்சுட்ருக்கேன் இன்ஜினியரிங் இன்னொன்று வந்து டான்ஸு அப்படிங்கிறது அது வந்து ஒரு எமோஷ்னல் அப்படின்னு சொல்கிறாேம் நம்ம வந்து அந்த சாங்க்கு ஏற்ற மாதிரி ஃபீல் பண்ணி ஆடுறது இதுதான் டான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதில் வந்து எனக்கு யாரும் தெரியாது உனக்கு எனக்கு டான்ஸ்னால் உயிர் அது மட்டும் தெரியும்